இப்போ செய்தித்துறை வந்து நிறைய இருக்குது செய்தித்துறை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில செய்தித்துறை வந்து பேச்சு சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்னால் பேச்சு வந்து சோஷியலாக பேசுகிற மாதிரி எல்லாமே அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில செய்தித்துறை வந்து எடுத்துக்க மாட்டாங்க இப்போ சப்போஸ் ஒரு சில ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னால் அந்த விஷயத்தை ஃபுல்லாக சொல்கிறதுக்கு ஒரு சில செய்தித்துறை வந்து சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஆராய்ஞ்சுட்டு அதை வந்து வெளியிட்டுவிடுறாங்க ஒரு சில செய்தித்துறை வந்து எதையும் எடுத்துக்க மாட்டாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இது இது கிடையாது உண்மை இல்லை உண்மை இருந்தாலும் உண்மை இல்லைன்றது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அதை சரியாக பார்க்காம பராமரிப்பு இல்லாத அது அந்த அந்த ஒரு நியூஸை எடுத்துக்கிறதே கிடையாது அது வந்து அந்தந்த செய்தித்துறையை பொறுத்து இருக்குது அந்த செய்தித்துறையானால் வலிமைகளை பொறுத்து இருக்குது நிறைய செய்தித்துறை இருக்குது அதில் வந்து எல்லாமே அப்படி பண்ணுறதில்ல ஒரு சில செய்தித்துறை வந்து சரியாக பராமரிக்காது ஒரு சில செய்தித்துறை வந்து பராமரிக்கிறது அது மாதிரி வந்து பேச்சு சுதந்திரத்தை வந்து எல்லாமே எல்லா செய்தித்துறையும் எடுத்துக்கிறது இல்லை ஒரு சில செய்தித்துறை மட்டும் எடுத்துக்க மாட்டுது அது ஏன்னென்னு தெரியலை அது வந்து அவங்க ஆராய்ந்து பார்க்கணும் மற்றபடி பேச்சு சுதந்திரத்தை எல்லாமே எடுத்துக்கிட்டால் நம்ம நம்ம மக்கள் சொல்கிற கருத்து வந்து எல்லா நாட்டில் இருக்கற எல்லா மக்களுக்கும் எளிதில் போய் அடைந்துவிடும்